ஹலோ குமார் ஏஜென்சிங்களா நான் இப்போ நேற்று நைட்டே ஃபோன் பண்ணியிருந்தேன் புக் பண்ணியிருந்தேன் ட காருக்கு பண்ணாரி கொடிவேரி அணையெல்லாம் போய் சுற்றுலா பார்த்துட்டு வரலானு புக் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ டிரைவரே வரல ஏன் வரல டிரைவர் சரிங்க அவர் வராட்டி அவருக்கு வர வரலேனா பரவாயில்ல நான் வந்து கே கேன்சல் பண்ணிடுறேன் காரு கேன்சல் பண்ணிடுறேன் நான் வந்து இன்னிக்கி கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லை டைமிங் இப்பவே பத்து மணி ஆகிடுச்சி இது வரைக்கும் பார்த்துட்டேன் இனிமேல் போக முடியாது அதனால நீங்கள் வந்து காரை கேன்சல் பண்ணிடுங்க